சுற்றுச்சூழல்னா இந்த வாகனப் பொகை இது உடம்பு கெடுது அதை இந்த கம்பெனிகள் நிறையா இருக்கிறதுனால சாயப்பட்டரை அந்த தண்ணீர் எல்லாம் போய் இந்த இது ஆற்றுல இறங்குது அந்த தண்ணீர் சுத்தம் இல்லாமல் விட்றாங்க அதனால உடம்பு கெடுது அது இல்லாமல் தமிழ்நாடுனால் உலகம் பூராவுமே இந்த வேலை நடந்துட்டு இருக்குது இந்த மணல் அள்ளுறது மரம வெட்டுறது இந்த வேலையெல்லாம் இருக்கிறதனால ரொம்ப சிரமமாக இருக்குது அவ் சுற்றுச்சூழலுக்கு கவுர்மெண்ட்டு கொஞ்சம் கருத்தா எடுத்து நடத்தோணும்